இந்த கரெண்ட்டு வந்து எப்போயும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல மழை பெஞ்சால் அந்த இடத்துல ஒயரு விட்டுருக்கும் அதை நாங்கள் பா பார்த்து தான் அந்த சுச்ச ஆன் பண்ணிணோனும் அது இல்லாட்டி நம்மளுக் சாக் அடிச்சிடும் அது அதே போல் இந்த ஐயன் பாக்ஸு இந்த டிவி வாஷிங்கு மிஷினு பிரிஜு எல்லாம் நம் அதை யூஸ் பண்ணும் போது இந்த மழை காலத்தில் மிக முக்கியமாக அதை நாங்கள் பார்த்து அதை செயல்பட்டு எந்த இடத்துல எங்கேயோ எந்த தண்ணி கசிந்து இருக்குதா இல்லை கையிக்கு உரை போட்டு இல்லை பலகையே போட்டு அதை நாங்கள் யூஸ் யூஸ் பண்ணனும் அந்த டிவி வாஷிங் மிஷினு ஓ நாங்கள் போடுகிறபோது கா காலுக்கு பலகை போட்டு அப்பறம் வந்து நாங்கள் அதை ஆன் பண்ணனும் மழை காலத்தில் ரொம்ப மக் முக்கியமாக நாங்கள் பாதுகாப்பாக இருக்கேன் வெளிய நடக்கிறம்போதும் கூட ஒயர் எங்கேயா அறுந்து கிடக்குதானு பார்த்து நாங்கள் அது வெளியே போகணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கரெண்ட்டு ஒயர் போயிட்டு இருக்குது காற்றுக்கு எந்த இடத்துல அறுந்து கிடக்குதுனு யாருக்கும் தெரியாது நாம எதர்ச்சியாக போகும்போது அது சாக் அடித்து நம்ம உசுரையே பறிக்கிற ஒரு நிலமைக்கு கூட அது கொண்டு வந்துடும் இருந்தாலும் எப்போவுமே கொஞ்சம் ந மழை காலத்தில் இருந்தாலும் சரி வெயில் காலத்துலேயா இருந்தாலும் சரி நாம் கரெண்ட்டை உபயோகப்படுத்தும் போது பார்த்து தான் நாங்கள் அதை ஆன் பண்ணணும்